ஆ சொல்லுங்கள் மேம் அனிதா டெய்லருங்களா ஆ சொல்லுங்கள் மேடம் மேடமு ட்ரெஸ்ஸு தைக்கிணும் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க எவ்வளோ மேடம் ஆ டிசைனர் ட்ரெஸ்ஸு நாங்கள் வந்து வெல்வெட் கிளாத் வாங்கி தர்றோம் அது வந்து நல்ல கவுன் மாதிரி தைக்கிணும் அப்படியா ஆ ஆமாம் ஆமாம் மேம் உங்கக்கிட்டே தான் தச்சுட்ருக்கோம் நீங்கள் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக வாங்குகிறிங்க கொஞ்சம் சார்ஜஸ் கம்மி பண்ணி தைச்சி தர்றீங்களா ஓகே மேம் டிசைன் ஆ ஓகே பிளவுஸ் தைக்கிணுன்னா டிசைனர் பிளவுஸ் தைக்கிணுன்னா எவ்வளோ மேடம்

ரொம்ப ஓகே மேம் நாங்கள் ரெகுலராக உங்கக்கிட்டே தான் ஸ்டிச் பண்ணுறோம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் வந்து என் பொண்ணுக்கு பேர்த்டே வருது அவங்களுக்கும் ட்ரெஸ்ஸு தைக்கிணும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறிங்க ஓகே மேம் ஓகே

சரிங்க மேடம் போன வாட்டி நீங்கள் கு தைச்சி கொடுத்தது வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து இருந்துச்சு கொஞ்சம் ஓவர்லாக் வந்து நல்லா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க மேடம் ஆ ஓகே மேடம் எப்போது வந்து தரணும் ஓகே மேடம் எவ்வளோ ஆ ஓகே பொண்ணுக்கு தைக்கிணுன்னா அனார்கலி ட்ரெஸ் தைக்கிணுன்னா எத்தனை மீட்டரில் வாங்கிட்டு வரணும் மேடம் பாப்பாவுக்கு ஒரு பதினாறு வயசு மேடம் நாலு மீட்டர்

ஸ்லீவ் இருக்கட்டும் ஆ ஆமாம் ஆமாம் லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்து ஆமாம் லைனிங்கும் போட்டு தான் மேடம் ஆ எப்போ நான் எப்போது வ நீங்கள் எப்போது சொல்கிறிங்களோ அப்போனா நான் நாளைக்கே போய் ஆ

ஆ ஓகே மேடம் சரிங்க மேடம்